உலகத்தில் இப்போது எல்லா விஷயத்திலயுமே ரொம்ப ஃபாஸ்டாக வளர்ந்துட்டு வருதுன்தான் சொல்லணும் ஆமாம் கண்டிப்பாக உலக மாதிரிதா இருக்குது நான் சின்ன பிள்ளையில பார்த்ததவிட இப்போ ரொம்பவே மாறிருக்குதுன் தான் சொல்லணும் ஈவன் கண்டு பிடிக்குற சைண்டிஃபிக் இன்வன்ஷனாக இருக்கட்டும் கூகுளாருக்கட்டும் இப்போலா சின்ன பசங்களே நிறய கண்டுபிடிக்குறாங்க நம்மளுக்லாம் அப்போது சின்ன வயசாகிருக்கும்போது நிறய விஷயம் தெரியாது ஆனால் உங்ளுக்கு இப்போ என்ன தெரியுதோ தெரியலையோ அதை தெருஞ்சுக்றத்க்கு இப்போ ரொம்ப கூகுள் அதிகமாக ஹெல்ப் பண்ணுது அப்றோம் யூட்டியூப்ஸ்ல நீங்கள் செக் பண்ணீங்கள் அப்படினா உங்ளுக்கு தெரியாத விஷயத்தை கூட நிறய தெருஜுகலாம் அதே மாதிரி இப்பலாம் ஐடி ஃபீல்ட்ல நிறய ஸ்கோப்ஸ்ருக்குது வெறும் பொருளாதார வளர்ச்சி மட்டுமே முன்னேற்றாமாக இருக்காது ஒரு குறிப்பிட்ட பொருளாதார வளர்ச்சிக்கு பின்னர் தான் முன்னேற்றோம் அப்படிங்றது சாத்தியம் அதுக்கு நம்மளுடைய ஆற்றலும் அதிகமாக தேவைப்படுது இந்தியாவை இன்னும் முன்னேறிய நாடாக மாற்றுவதுக்கு நம் அனைவரோட கையிலதா அது இருக்குது மற்ற நாடுகள் பார்த்து ஆச்சரியப்படும் வகையில நம்ம இன்னும் வளரணும் அப்படிங்கிறதான் என்னோட ஆசையே